நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க நான் சமைக்கிற உணவு எப்போதுமே நல்லா இருக்கிறதா தான் என்னோடு சுற்றி இருக்கிறவங்க அதை சாப்பிட கூடியவங்கள்லாம் இது வரைக்கும் சொல்லி இருக்காங்க அப்போ நான் பார்த்திங்கன்னா எப்போதுமே காரமான ஏதாவது சமைச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது மாமிசமே நான் சமைக்கிறேன் அல்லது ஏதோ ஒரு காரக்குழம்போ ஏதோ ஒன்று புளிக்குழம்பு முக்கியமாக வந்து நான் புளிக்குழம்பு எல்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு துளி நான் அதில் வந்து காரத்தை காரத்தை மட்டுப்படுத்துறதுக்கு ஒரு துளி சக்கரை அல்லது வெல்லம் சேத்துக்கணுங்க எப்போதுமே இதேபோல் நான் இனிப்பு செஞ்சேன் கேசரி செய்கிறேன் பாயசம் செய்கிறேன் அப்படின்னா ஒரு துளி ஒரு சின்ன அளவு உப்பு அதில் வந்துனா சுப்புன்னு சொல்வாங்க இல்லைங்களா ஒரு துளி அளவு உப்பு சேப்பேங்க அப்போ தான் அது இனிப்பை வந்து நமக்கு எடுத்து காட்டும் அதேபோல் புளிக்குழம்புக்கு காரக்குழம்புக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு துளி சக்கரை போடும் போது அந்த சக்கரை எப்போதுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய காரத்தையும் வந்து ஒரு அந்த காரமும் இனிப்பும் சேர்ந்து நமக்கு அது ஒரு நல்ல சுவையை கொடுக்குங்க நான் அது எப்போதுமே வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டுருக்கேன் அதனால் வந்து சமையலில் என்னைக்கிமே சுவை அதிகமாக இருக்கும் அது போல் வதக்குறது அப்படிங்கறது நம்மளுடைய தமிழ் முறையான சமையல் முறை அப்படின்னா சொல்வாங்க மெதுவான முறையில் சமைக்கிறது அப்போது வடநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் குக்கிங்ன்னு சொல்வாங்க அவங்க ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப வந்து அதிக தீயை வந்து அதிகப்படுத்தி விரைவாக சமைப்பாங்க அந்த பொருளை வந்து விரைவாக வேக வெச்சு எடுப்பாங்க ஆனால் நம்மளுடைய தென்னிந்திய முறைப்படியான நம்ம இந்திய முறைப்படி தென்னிந்திய முறைப்படியான திராவிட மொழி திராவிட நாட்டினுடைய சமையல் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா மெதுவான தீயில் அந்த அந்த காயவாகட்டும் அந்த கறியவாகட்டும் மெதுவான தீயில் மிதமாக வேக வைக்கிறது அப்போ அப்படி ஒரு பக்குவமாக வேக வைக்கும் போது என்னைக்கிமே சமையல் ருசியாக இருங்கும்ங்க குறைந்த தீயில் வெச்சு அந்த பருப்பை மெதுவாக வேக வெச்சு அதில் சின்ன வெங்காயம் போட்டு வேக வெச்சு எப்போதுமே பருப்பு இந்த மாதிரியான குழம்பு வகைகளுக்கு சின்ன வெங்காயம் போடும் போது நல்ல சுவை கொடுங்க இன்னைக்கு காலத்தில் சின்ன வெங்காயம் தோலிகிறதுக்கு அரியருதுக்குன்னு நம்ம வந்து அதிகமாக மொட பட்டிருக்கோம் அப்போது அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பா குழம்பு என்னைக்குமே வந்து சுவையாக இருக்கும்ங்க சமையலுக்கு நிறைய இருக்குதுங்க கடலெண்ணெய் சேத்தும் போது அந்த தோசை சுடவோ தோசை சுடுவோம் இல்லைங்களா தோசைக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்து தோசை சுடும் போது தோசை ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்குங்க நல்லெண்ணெய் கடலெண்ணெய் நம்ம சாதாரணமாக சேர்த்துக்கக்கூடிய ஆயில் சேத்தாமல் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேத்தும் போது தோசைக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும் அப்போ இட்லிக்கு பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் தேவை இல்லைங்க இட்லி தட்டில் நம்ம ஊற்றும் போது இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு இட்லி ஊற்றினா நல்லா இருக்கும்ங்க அல்லது நெய்யை தடவிட்டு இட்லி ஊற்றும் போது அது இட்லியில் ஒரு சற்று அந்த மணம் இருக்கும் கொஞ்சம் மணம் இருக்கும் இட்லி நல்லா இருக்கும்ங்க